ஃபர்ஸ்ட்டு வந்து பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுப்பாங்க அந்த சக்கரை தண்ணி கொடுத்ததுக்கப்பறம் கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் கழிச்சு பேர் பேர் வைப்பாங்க பேர் பேர் வச்சதுக்கப்பறம் அரசியில பேர் எழுதி அதை வந்து அந்தகப்பறம் கொஞ்சம் சாப்பாடு ஊற வச்சு மிக்ஸியில போட்டு அடிச்சு கொஞ்சம் ஊட்டி விடுவாங்க ஊட்டிவுட்டதுக்கப்றம் கொஞ்ச நேரம் கழிச்சி மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க காது அதை குத்துனதுக்கப்பறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஊரெல்லாம் சொந்தக்காரங்கலாம் கூட்டி கூப்பிட்டு கிடா விருந்து போட்டு அதை கொஞ்சம் திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க